ஹலோ பூர்விகா மொபைல்ஸா நான் வந்து ஒரு நியூ மொபைல் வாங்கணும் இல்லை நீங்கள் என்னென்ன பிராண்டில் என்னென்ன ஃப்யூச்சர்சில் இருக்குதுனு சொல்லி சொல்கிறிங்களா ஓகே எனக்கு வந்து ரெட்மி ரியல்மி ஒன் பிளஸில் பார்த்து சொல்லுங்கள் டுவென்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி காமிங்க தேர்ட்டி தௌசண்ட் ஆ ஓகேங்க ஆ சரி சொல்லுங்கள்

ஓகே எனக்கு ஸ்டோரேஜ் நல்லா இருந்தால் போதும் சரி ஒன் பிளஸ்னால் எவ்வளோ ரேட்டு வரும் சரி ஓகே கலர்ஸ் பிளாக் பிளாக்கில் எனக்கு வேணும்

ஆ சரி ஓகே

ஆ ஓகேங்க இல்லை வேறு எதுவும் இல்லை எனக்கு ரெட்மி இல்லைன்னா ஒன் பிளஸ் நான் நேரில் வந்து பார்த்து ப்ரிஃபர் பண்ணிக்கின்றேன் ஆ சரிங்க தேங்க் யூ